இப்போ நாங்கள் இருக்கிறப்ப அப்படி பார்த்தா வ அப்படி சுற்றி திருச்செங்கோட்டு பக்கம் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார் இங்கே பார்த்தா குமரவேல் ப இங்கே பார்த்தா கூடுதோச இருக்குது இங்கே சங்கிரியில் திருச்செங் சங்கிரி மலை மலைக்கோட்ட இருக்குது அப்படி இந்த பக்கம் பார்த்தா ஈரோடு காவேரி அங்கே கோயில் இருக்குது எல்லாமே சுற்றி சுற்றி பெரிய பெரிய கோயிலாக இருக்குது இப்போது நாம் சுற்றுலாத்தலம்னு எடுத்துக்கிட்டது கூட ஏதோ உள்ளூரில் ஏதோ ஒரு பெரிய நாம் நம்மளால முடிஞ்சதை ஒரு பெரிய கோயிலாக கட்டலாம் அப்படிங்கிறல ப பட்சத்தில் பார்த்தன்னா அப்படம் நாலு ரோடில் வந்து ஒரு பெரிய கோயிலாக வந்து இப்போ கட்டி முடிக்கலான்னு எல்லாம் கட்டி இது பண்ணிக்கிட்டிருக்கறோம் எப்படியும் ஒரு கோடி ரெண்டு ஒன்றரை கோடி ஆயிடும் எல்லோரும் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி எப்படி திருச்செங்கோட்டு மலைக்கும் பவானிக்கும் சங்கிரிக்கும் போகிறாங்களோ அது மாதிரி வந்து எப்போ டெய்லி வந்து சாமி கும்பிடணுன்னு நெனைக்கணும் அதே மாதிரி முனியப்பன் சாமியும் சக்தியுள்ள சாமியாகத்தான் விளங்கிட்டிருக்குது லாரிகாரரு பஸ்காரரு எல்லோருமே வந்து நிறுத்தி சூடம் பற்றி வெச்சு சாமி கும்பிட்டு தான் போயிட்ருக்கறாங்க மற்றபடிக்கி நாலு ரோடு அதிகமாக இருக்கிறனால அங்கே சுற்றுலாப் பயணிகள்னு வந்தால் இங்கே இது வில்லேஜுனால் இங்கே எதுவுமே சுற்றுலாப் பயணி அதை ஒதுக்கி வைக்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை ஏரி இருக்குது அதில் போட் விட்லான்னா அது சின்ன ஏரி மீதியெல்லாம் விவசாய நிலந்தான் அது வந்து வச்சிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது இங்கே இது பண்ணணுன்னால் கோயிலில் தான் சுட் கோ கோயில் கொஞ்சம் டெவலப் பண்ணி மக்கள் வர்ற மாதிரி அன்னதானம் மாதம் ஒருக்கா பௌர்ணமிக்கு அன்னதானம் பண்ணுறோம் அமாவாசைக்கு அன்னதானம் அபிஷேகம் எல்லாமே போட்டுக்கிறோம் அப்புறம் அதுதான் சுற்றுலாத்தலம் இ இங்கே பவானி பக்கத்தில இருக்குது அது தான் அப்புறம் வேறு பெருஸ் பெருசாக சுற்றுலாத்தலன்னால் இங்கே பக்கமாக இல்லை நு மொதல் வா நம்ம காலத்துலேருந்தே இருந்தால் கூட ஓகே இம்ப்ரூவ் படுத்தி கொஞ்சம் டெவலப் பண்ணால் கூட்டம் வரும்னு சொல்லலாம் இப்போ அது அது மாதிரிக்கான வாய்ப்பே இல்லை மேட்டூர் டேம் மாதிரி மாதிரி இங்கே இருந்துன்னால் அதுக்கு ஏதாவது செலவு பண்ணி நீ எதுவும் டெவலப் பண்ணலாம் அது ரொம்ப தூரமாக ஆகி போச்சு சங்கிரி மலைக்கோட்டையும் அதே மாதிரி தான் திருச்செங்கோட்டு மலை எல்லாமே பத்து கிலோமீட்ரு மற்றும் பாஞ்சு கிலோமீட்ரு போகிற மாதிரி இருக்குது இங்கே லோக்கலில் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே அவ்வளோக்கா இல்லை அதனால் சுற்றுலாத்தலங்கிறதை விட கோயில் வந்து சிறப்பாக செஞ்சு பண்ணிக்கிட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிக்கிட்டிருக்கறோம்